நான் சமீபத்தில் பார்த்தீங்கனா ஒரு ஹோம் தியேட்டர் வாங்கியிருந்தேன் நான் மோஸ்ட்டாவே வாங்குனது எதுக்காகனா நல்லா வாள்லீயும் வாள்லீயும் வந்து நல்லா கேட்கனுன்றத்துக்காக வாங்குன ஸ்பீக்கர் வந்து கொடுக்கும் போதே ஃபைவ் ஸ்பீக்கர் வச்சுத்தான் கொடுத்துருந்தாங்க ஸ்பீக்கர் ரொம்ப குவாலிட்டியாக இருந்துச்சு ப்ரைஸ்ன்னா கூட ரொம்ப அதிகமாயிருக்கும் அப்படினு எக்ஸ்பெக்ட் பண்ண ஆனால் ப்ரைஸ் ரொம்ப லெஸ்சாதான் இருந்துச்சு அதான் நம்ம வாங்குற ஸ்பீக்கருக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு ரொம்ப லேஸ்சா இருந்தா மாதிரி இருந்துச்சு தென் வந்து ஸ்பீக்கரில் ப்ளூட்டூத் கனெக்டர்டு இருந்துச்சு அது ஒரு ப்ளஸ்சு தென் வந்து பென்ட்ரைவ்வும் நம்ம அட்டாச் பண்ணி தனியாக நம்ம கேட்டுக்கலாம் அது மாதிரியும் இருந்துச்சு இது ப்ளூட்டூத் கனெக்ட்டர்டு வந்து டீவிக்கூடவும் அட்டாச்சு ஆகின மாதிரி இருந்துச்சு இது ரொம்ப யூஸ் ஃபுல்லா இருந்துச்சு தென் வந்து சவுண்ட் வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுனா ஹோம் தியேட்டர் ஹோம் தியேட்டரோடய அந்த தியேட்டர் எஃபெக்ட்லாம் எப்படி இருக்கும் அது மாதிரி இருந்துச்சு